எங்கள் தோட்டத்தில் தனித்துவமாக புதுசாக ஒரு செடி வைக்கணுன்னா ரோஸ் செடி கல்ரோசு டேரி பூ சாமந்திப்பூ இது மாதிரி செடிகள்லாம் வழக்கத்துக்கு மாறாக வைப்போம் எப்பவும் கனகாம்பரம் மல்லிகை பூ செண்டு மல்லி ஜாதிமல்லி இது மாதிரி செடிங்க வைக்கிற இடத்துல இப்போ புதுசாக ரோஸ் செடி

டேரி பூ மரகத மல்லி அப்புறம் செண்ட்டு மல்லி என்னது அரளிப்பூ இது மாதிரி செடிகள்லாம் வச்சு செழிப்பாக வளர்த்து வரேன்